ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் என்னென்னலாம் வேணும் என்னென்னலாம் வேணும் எண்ணெ எண்ணெல்லாம் வேணாங்கம்மா மேம் எண்ணெய் அதுலாம் ரொம்ப தேவை இருக்குது உப்பு ஆ சரி ஆ புதுசாக குடி வந்துருக்க இதுக்காக நான் எல்லாத்தையும் போட்டு தரேன் மேம் அதில் வந்து உங்களுக்கு தேவையானது அப்டின்னா எடுத்துக்கோங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு மேம் கொடுக்கறது ஒரு மாதத்துக்கு மட்டும் கொடுக்கட்டா ஒரு வாரத்துக்கு மட்டும் கொடுக்கட்டா மேம் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே மேம் ஓகே சார் ஆ சரிங்க மேம் இதெல்லாம் எங்கே அட்ரஸ் சொல்லுங்கள் மேம் எங்கே எடுத்துகிட்டு வந்து தரணும் ஹோம் டெலிவரியே பண்ணிவிட்டுமா மேம் ஓகே ஆ சொல்லுங்கள் மேம் ஆ சரிங்க மேம் ம் ஓகே மேம் ம் ஓகே மேம் ஆ நான் வந்து மொத்தமாக வந்து நீங்கள் எவ் எவ்வளோன்னு சொல்லிவிடுங்க நான் வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீட்டு சாமான் என்னென்னாலாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நான் ஒரு பாக்ஸ் பண்ணி பண்ணிவிட்டு வீ எங்கள் கடையிலருந்து டெலிவரி பாய்ட கொடுத்தனுப்புறேன் நீங்கள் அவங்கள்டயே காசு கொடுக்குறேன்னு சொல்றிங்க அவங்கள்டயே கரெக்டாக கொடுத்தனுப்பிடுங்க ஆ சரி நீங்கள் இப் டெலிவரி பாய் அங்கே வந்துவிட்டு எந்த நம்பருக்கு மேம் கால் பண்ணனும் ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ ஓகே ஆ சொல்லுங்கள்

ஆ ஓகே சார் ம் சரி இந்த நம்பருக்கே வேணா திரும்ப நான் கால் பண்ண சொல்கிறேன் மேம் ஆ நான் பையன்கிட்ட இந்த நம்பரை கொடுத்தனுப்புறேன் மேம் அவங்க வந்து வெளில வந்து நின்று ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் கரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க ஆ சரி இதுமாதிரி ஹோம் டெலிவரிலாம் பண்ணுறோம் நல்ல பொருளாக தான் மேம் கொடுப்போம் இதுமாதிரி நீங்கள் பக்கத்துலையும் கொஞ்சம் சொல்லிக் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் நல்ல நல்ல பொருட்களாக வந்து ஹோம் டெலிவரி ஆ சரிங்க ம் சரிங்க மேம் தேங்க் யூ மேம்